நான் உங்கள் கிட்ட ஐந்து ஆறு ஆறு என்ற ஆர்டர் நம்பர்ல டிஷர்ட் ஆர்ட்ரு பண்ணேன் அந்த டிஷர்ட் வந்து சைசு பத்தாதுனால அதை நான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறேன் எனக்கு அதனால் பணமாக திருப்பி கொடுத்துடுங்க நீங்கள் ஜிபே பண்ணாலும் சரி இல்லை ஃபோன்பே பண்ணாலும் சரி அமௌண்டு பே பண்ணிவிடுங்க ஜிபே பண்ணுற மாதிரி இருந்தா நைன் நைன் ஃபோர் ஃபோர் செவன் செவன் த்ரீ த்ரீ நைன் த்ரீ அப்படிங்குற நம்பருக்கு ஜிபே பண்ணுங்கள் இல்லை ஃபோன்பே பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஒம்பது ஒம்பது ஒம்பது நாலு ஆறு நாலு ஏழு ரெண்டு நாலு ஒன்று அப்படிங்குற நம்பருக்கு ஃபோன்பே பண்ணிவிடுங்க அப்படி பண்ண முடியாது அப்படி பண்ண முடியாத காரணங்களில் நேரில் வந்து நீங்கள் குடுக் நேரில் வந்து நீங்கள் பே பண்ணாலும் சரி நேரில் வர மாதிரி இருந்தீங்கனா கந்தன்பாளையம் தாண்டி கோனுர் கோனுர் தாண்டி கோனுர் குள்ளே வந்தீங்கன்னா காலனில காலனின்னு கேட்டாவே சொல்லுவாங்க அந்த காலனி குள்ளே வந்தீங்கன்னா சமுதாயக்கூடம் ஒன்று இருக்கும் சமுதாயக்கூடம் வந்தோன்னே எனக்கு கால் பண்ணீங்கனா நான் வந்து வாங்கிறேன்